அரசு போக்குவரத்தின் தரம் நல்லாதான் இருக்குது ஏன்னா நம்ம டிராவல் பண்ணுறதா ஆகட்டும் எல்லாமே நம்ம பிரைவேட் சைடு போறதை விட கவர்ன்மெண்ட் சைட் வந்தோம் அப்படின்னா நமக்கு பாதி மடங்கு அமெளன்ட்டு கம்மியாகும் அரசு போக்குவரத்து ரயில் இருக்குது பஸ் இருக்குது ஸோ அதனால எல்லாமே நமக்கு கம்மி ரேட்டில் இருக்கும் பர்சனலாக கேட்டால் காலேஜ் போகிறதாவட்டும் ஸ்கூல் போகிறதாவட்டும் நான் காலேஜ் போகும்போது காலேஜ் பஸ்ஸில் போயிருந்தேனா அதுக்கு தனியாக அமெளன்ட் பே பண்ணி இருப்பேன் இப்போ கவர்ன்மெண்ட் பஸ்ஸில் போனதனால எனக்கு டெய்லி வர அமெளன்ட் அது நான் மன்த்துக்கு பே பண்ணுறது அதை நான் ஒன் இயருக்கு யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது இங்கே ரொம்ப ரொம்ப ரேட்டும் கம்மியாக இருக்குது நான் டைமுக்கு போய் சேர்ந்துடுறன் ஸோ அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எஸ் மலிவானது தான் இது